தர்மபுரி மாவட்டத்திலேயும் சில உள்ளுர் கிராமங்களிலும் வந்து விளையாட்டுக்களை பொழுதுபோக்காக நினைக்கிற விஷயம்னால் கபடி மிக சிறப்பு வாய்ந்தது அதென்னு நான் சொல்லலாம் ஏன்னால் கபடி வந்து அந்த என்ன சொல்வது நம்ம பல பழைய காலத்தில் இருந்தே வந்து ஒரு பாரம்பரியமாக விளையாடுகிற விளையாட்டாக நினைக்கிறோம் கபடி வந்து அது வந்து யாரையும் வந்து என்ன சொல்வது ஏற்றத்தாழ்வு இல்லாமல் சமமாக பே பார்த்து அது விளையாடுகிற மாதிரி ஒருரொரு பக்கம் அஞ்சஞ்சு பேர் இருந்து விளையாடுவாங்க அது மிக சிறப்பாக இருக்கும் விளையாடும்போது வந்து அவங்களோட உடல் என்ன சொல்வது எக்ஸ்சைஸ் மாதிரி இருக்கும் அந்த விளையாட்டு வந்து நம்ம கலாச்சாரத்துக்கான விளையாட்டாகவும் அதை நாம் பார்க்கும்போது ரொம்ப பெரிய விஷயமாக இருக்குது இப்பெல்லாம் வந்து என்ன சொல்வது வெளியில் நாடுகளுக்குப் போயே கபடி விளையாடுகிற அளவுக்கு வந்து அந்தக் கலாச்சார விளையாட்டு வந்து சிறப்பு வாய்ந்ததாக இருக்குது அதுதாங்க பெருமைப்படுற விஷயமும் எங்கள் மக்களை வந்து ஒன்றிணைஞ்சு அதை போய் எந்தவொரு கருத்து வேறுபாடு இல்லாமல் அதை விளையாடும்போது ரொம்ப ரொம்ப மிக சிறப்பு வாய்ந்த விளையாட்டாக எனக்கு வந்து கபடி ரொம்ப பிடிக்கிது